ஹலோ ஞானபிரியா ஆ நான் மேம் பேசுகிறேன்பா இது யோகா கிளாஸ் ஒன் வீக்காக நான் கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சி அதனால் ஆன்லைனில் வச்சோம் இல்லையா ஆ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது கம்பர்டபுளாக இருந்துச்சா ம் ஓகேப்பா உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே மற்ற ஸ்டுடென்ட்ஸ்சுக்கும் ஓகேவா தான இருந்துச்சி ஆ ஓகேபா ஆ சரிப்பா ஓகேப்பா ஆ ஓகே ஆ ஓகேப்பா